சிறப்புத் தேவைகள் உள்ள மாணவர்கள் அவர்களுக்கு வந்து நல்ல தகுதி உடைய ஆசிரியர்கள் வந்து இருந்தாங்கனா அவங்க வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வருவாங்க அவங்களுக்கு அந்த அந்த டீச்சர்ஸுக்கு அந்த ஆசிரியருக்கு வந்து எப்படி ட்ரெய்ன் பண்ணணும் அவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படீங்கிற ஒரு சைக்காலஜியை வந்து அந்த ஆசிரியர்கள் படிச்சிருந்தால் மட்டுந்தான் அந்த கொழந்தைய ஹேண்டில் பண்ண முடியும் அந்த கொழந்தைகளுக்கான தேவைகள் வந்து யுபிஎஸ்சி வரைக்கும் போய்ருக்கு இப்போ வந்து நிறையா பேர் பேங்கிங்குலலாம் இருக்காங்க காது கேட்காதவங்கள்லாம் அவங்களுக்கான வேக்கன்ஸி கூட அதிகமாக இருக்குது ஆனால் அவங்களை ட்ரெய்ன் பண்ணுறதுக்கான ஆசிரியர்கள் வந்து இங்கே கிடையாது கும்பகோணத்தில் வந்து நிறையா வந்து மனநல நோய் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் அப்புறமே காது கேளாதோர் பள்ளிக்கூடம் அப்படிங்கிறது வந்து இருக்குது சியுபி பேங்க் வந்து அதுக்கு அதிகமாக டொனேட் பண்ணுது அமௌண்ட்டு ஆனால் அதுக்கான தகுதியான ஆசிரியர்கள் வந்து அதுக்கு போடலை அதுக்கான தகுதியான ஆசிரியர்கள் போட்டாங்கன்னா அந்த கொலந்தைகளோட எதிர்காலம் நல்லபடியாக இருக்கும் நம்மளை மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி அவங்களும் வருவாங்க அவங்களுக்கான தேர்வு அதெல்லாம் ரொம்ப எளிமையாக தான் இருக்கும் பன்னெண்டாவது பத்தாவதில் மாணவர்கள் நிறைய பேருக்கும் அவங்க நிறைய படிக்கணும் அவங்கள கொண்டு வந்து ஆர்வத்தை மூட்டினாதான் அவங்க வந்து உயர்கல்வி படிப்பதுக்குலாம் ரொம்ப திறமையாக இருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க எப்படிலாம் படிக்க அவங்க எப்படிலாம் படிக்கிறாங்க என்னென்ன மாதிரி படிக்கிறாங்க எப்படி படித்தா அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னா இருக்கும் ஹெலன் கெல்லர் அப்படிங்கிறவங்க வந்து கண் தெரியாதவங்க தான் ஆனால் அவங்க வந்து நிறைய சாதனைகள்லாம் படைத்திருக்காங்க ஏன்னா அவங்களோடய ஆசிரியர் வந்து அந்த மாதிரி ட்ரெய்ன் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ஒவ்வொரு கண் தெரியாதவங்க காது கேட்காத பிள்ளைங்க வாய் பேச முடியாத பிள்ளைங்க எல்லோருமே வந்து அவங்களை ட்ரெய்ன் பண்ணால் நல்லபடியா ஹெலன் கெல்லராக ஒவ்வொருத்தங்களும் ஒரு ஹெலன் கெல்லர் மாதிரி வருவாங்க நம் நாட்டுக்கு இங்கே சிறப்பு மாணவர்கள் அப்படீன்னு யார் யாரை சொல்கிறாங்கன்னா கண் தெரியாதவங்க காது கேட்காதவங்க வாய் பேச முடியாதவங்க கை கால் ஊனம் அவங்கள எல்லாம் வந்து சொல்கிறாங்க இந்த கொழந்தைகள்லாம் வந்து என்னென்ன மாதிரி சூல்நிலையில் இருந்து வருகிறாங்க அப்படீலாம் தெரியாது அவுங்க பேரெண்ட்ஸுக்கு பிறப்பிலேயே அந்த மாதிரி இருப்பாங்க சில பேர் பிறப்பிலேயே இருப்பாங்க சில பேர் வந்து இந்த விபத்து ஏற்பட்டவொடனே அந்த மாதிரி இருப்பாங்க அவங்கெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நம்ம வண்டி வாகனத்தில் போகும் போது நல்லபடியாக இருக்கணும் ஃபஸ்ட்டு அம்மா அப்பாவுக்கு நன்றி சொல்லணும் டெய்லியும் கடவுளுக்கு நன்றி சொல்லணும் அவங்க ரெண்டு பேருந்தான் நம்மளை பார்த்துக்குறாங்க இந்த சிறப்பு மாணவர்கள் அவங்களும் வந்து வேணும் அப்படின்னுலாம் பிறக்கலை அவங்க ஏதோ ஒரு கடவுள் ஒரு இதால் அவங்க பிறந்துருக்காங்க வேறு ஒன்றும் இல்லை அதுக்கப்புறமே வந்து அவங்க எந்தெந்த மாதிரி சூல்நிலையிலலாம் இருக்காங்க அவங்களை எப்படி கையாளணும் அப்டிங்கிறதுலாம் வந்து ஒரு ஆசிரியர் அந்த எப்படி கையாளணும்கிற முறைய ஃபஸ்ட்டு வந்து அந்த ஆசிரியர்கள் தான் படித்திருக்கணும் எந்தெந்த மாதிரி அவங்களை படித்திருந்தா எந்தெந்த மாதிரி ட்ரெய்ன் பண்ணணும் அப்டிங்கிறது இருக்கும் ஆனால் அவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து அதுக்கான சைக்காலஜியை வந்து அவங்க கற்றுக்கணும் கத்துக்கிட்டால் மட்டும் தான் அவங்களை வந்து கோபப்படாம அவங்க செய்கிற செயலுக்குல்லாம் பொறுமையாக அப்டிங்கிறதை பேச முடியும் இல்லையா இல்லைன்னா அவங்க ரொம்ப கோபப்படுவாங்க எல்லா விதத்துலேயும் கோபப்பட்டா அது சரிப்பட்டு வராது உதாரணமாக இப்போ வந்து கை கால் முடியாத பிள்ளைங்கள்ட்ட வந்து நம்ம அந்த வேலை செய்ய இந்த வேலை செய்ய அப்படிங்கறதுலாம் வேலைலாம் செய்யக்கூடாது அவங்களுக்கு என்ன வேலை பெட்டரோ அதை மட்டும் தான் நம்ம செய்ய முடியும் அவங்களோட பையை வந்து இந்த பை மூட்டையை தூக்கிட்டு போ அதை பண்ணு இதை பண்ணு கண் தெரியாதவன் போய் எனக்கு இந்த இந்த கலரில் வாங்கிட்டு வா இந்த கை இந்த கடையில் போய் இதை கேள் அப்டின்னு சொல்லக் கூடாது அவங்களையும் நம்ம ஒரு மதித்து பேசணும் அவங்களும் ஒரு ஒரு மனித பிறவி தான் அவங்கள நம்ம கிண்டல் கேலிலாம் செய்யக்கூடாது குழந்தைகளுக்குலாம் வந்து ஹெல்ப் பண்ணுற உதவி செய்கிற மனப்பான்மை கொண்டு வரணும் அவங்க உதவி செஞ்சதுக்கு அப்புறந்தான் அவங்க எல்லாமே செய்யணும் என்னென்ன மாதிரி செய்யணும் எப்படி பழகணும் அவங்கக்கிட்டே எந்தெந்த ஹேண்டில்ல பண்ணணும் அவங்க குழந்தைகள்ட்ட சொல்லி வைக்கணும் உங்களோடய ஃபேம்லி ஃப்ரெண்ட்ஸு எல்லார்கிட்டேயும் இந்த மாதிரி குழந்தைக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு உதவி செய்யணும்டா இது பண்ணணும் அது பண்ணணும் அப்படின்லாம் சொல்லணும் காது கேட்காத பிள்ளைங்களுக்குலாம் நம்ம எந்தெந்த செயல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்வோம் உதாரணமாக நம்ம வந்து கொழந்தைகளுக்கு வந்து அந்த நியூஸ்லாம் பார்த்தீங்களா நியூஸ்லாம் பார்த்திருக்கீங்களா அதில் வந்து இந்த காது கேட்காதவங்களுக்கு தனியாக ஆக்ஷன் மூலமாக செய்வாங்க அந்த மாதிரி கொழந்தைகளுக்கு பேசிக் காட்டணும் அந்த மாதிரி குழந்தைகளுக்கு ஆனால் நம்ம கோபப்படக்கூடாது அதுக்காக தான் நான் சொல்கிறேன் சைக்காலஜியை படிச்சுட்டு வரணும் இந்த டீச்சருக்கு நடத்துறவங்க ஒரு சார் இருக்காங்க பார்த்தீங்களா ஹெச்ஓடி இந்த மாதிரிலாம் அவங்க அதுக்கான கல்வி தகுதி சரியாக இருக்கணும் அந்த மாதிரி கல்வி தகுதி இருந்துச்சுன்னா நாடு எப்போயோ முன்னேறி இருக்கும் இல்லை இவங்களை வந்து நம்ம படிக்காத மக்களே தரம் பண்ணிட்டுருக்கோம் அதனால் தான் அவங்க படிக்காமல் எதுவும் பண்ணாமல் அப்டியே இருக்காங்க அவங்க படித்து வந்தால் நல்லபடியாக இருக்கும் இந்த வர டிஎன்பிசிலலாம் அதுக்கான ப்ரிப்பரேஷன் தனியாக இருக்குது எல்லாமே தனித்தனியாக இருக்கறதுனால தான் அவங்க நல்லபடியாக இருக்காங்க இல்லைனா அவங்க வெவ்வேறு மாதிரி தான் இருப்பாங்க என்னென்ன இதெல்லாம் கேட்பாங்களோ அதை அது பழகுவாங்க அவங்க வந்து இப்போது காது கேட்காத காது கேட்காதவங்கள்லாம் என்னென்ன மாதிரி இருக்கணும் என்னென்ன மாதிரி பேசணும் அதெல்லாம் அவங்க சொல்லணும் காது கேட்காத மாணவர்களை வந்து அவங்க எந்த மாதிரி ட்ரீட் பண்ணணும் அப்டிங்கிறதெல்லாம் சொல்வாங்க அதுக்கான தகுதியான ஆசிரியர்கள் அவங்கெல்லாம் இதுக்கு இருக்கணும் அது இருந்தால் மட்டும் தான் அவங்க வந்து இது பண்ண முடியும் கண் தெரியாதவங்களுக்குலாம் வந்து அதுக்கான பள்ளி ஸ்கூல்லாம் நிறைய இப்படி நிறைய இருக்குது அதில் வந்து கண் தெரியாதவங்களுக்கு வந்து ஒரு ஒரு போ ஒரு பேப்பரில் வந்து டாட் டாட்டாக இருக்கும் அதை தடவிதான் படிப்பாங்க உதாரணமாக நம்ம நோட்டுலலாம் காயின்ஸுலாம் பார்த்துருக்கீங்களா அதில் வந்து ரெண்டு கோடு மூணு கோடு அதை தடவி பார்த்தா நமக்கு தெரியும் அந்த மாதிரிலாம் நம்ம தமிழ்நாடு அரசு வந்து கண் தெரியாதவங்களுக்குலாம் பண்ணிக் கொடுத்துருக்கு காது கேட்காதவங்களுக்கு தனியாக நியூஸுலாம் பண்ணியிருக்காங்க அந்த நியூஸை வந்து அவங்க கேட்டுட்டுஅதுக்கப்புறந்தான் அவங்க ப்ரிப்பேர் பண்ணுவாங்க என்னென்ன மாதிரி இருக்கணும் என்னென்ன மாதிரி அவங்க புரிஞ்சு பேசுவாங்க அதெல்லாம் வந்து அவங்க செய்கிறாங்க காது கேட்காதவங்க வந்து இப்போ காது கேட்காததுக்கு வந்து நிறைய மெஷினுலாம் வந்துவிட்டு அதையும் அவங்க வெச்சிக்கிறாங்க இருந்தாலும் சில பேருக்கு தான் அந்த வசதி இருக்குது சில பேர் வந்து பொருளாதார பற்றாக்குறையினால் அந்த வசதிலாம் அவங்கள்ட்ட கிடையாது அதுக்கான ஏற்பாடுகள் வந்து தமிழ்நாடு அரசு வந்து ஃப்ரீயாக செஞ்சுட்டுருக்கு அந்த மாணவர்கள்லாம் முன்னேற்றத்திற்கு வந்து தகுதியான ஆசிரியர் வேணும் அப்போதான் அவங்க வந்து நல்ல நிலைமைக்கு வருவாங்க நார் நார்மலான நார் திறமையான மாணவர்களாக வருவாங்க நார்மலான குழந்தைகள் மாதிரி இருப்பாங்க நம்மளோடய குழந்தைகளுக்கும் அவங்க ஹெல்ப் பண்ணுற மனப்பான்மை கொண்டு கொண்டுட்டு வரணும் கண் தெரியாதவங்கள்லாம் க்ராஸ் பண்ணி விட்றது அதெல்லாம் செய்யணும் அப்புறம் கண் தெரியாதவங்க வித்துட்டு வந்தால் அதெல்லாம் வாங்கணும்டா அப்படின்னு நம்ம நம்ம குழந்தைகளுக்கு சொன்னால் தான் அவங்க கேட்பாங்க இல்லையா நம்ம சொல்லலைன்னா எப்படி குழந்தைங்க கேட்பாங்க மொதல் நம்ம செய்யணும் அதுக்கப்புறம் தான் அவுங்க செய்யணும் அது மாதிரி தமிழ்நாடு அரசு அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் ஹெல்ப் பண்ணால் மட்டுந்தான் அவங்க வந்து நம்மளை மாதிரி ஒரு அரசாங்க வேலையில் அவங்க இருப்பாங்க இல்லையா அவங்க இருக்க மாட்டாங்க எப்போதும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க அதுக்கப்புறமே வந்து கை கால் முடியாதவங்கள்லாம் ஊனமுற்றவங்கள்லாம் வந்து இப்போ வந்து ப்ளாஸ்டிக் ஸ்டூலு ம நாற்காலி அதெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க அதெல்லாம் கொடுத்தா மட்டுந்தான் அவங்க நடக்க முடியும் இல்லைன்னா நடக்க முடியாது அப்டிங்கிறது வந்து அவங்க புரிஞ்சுக்கணும் இதுலேருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேனா காது கேட்காதவங்க காது கேக்காத கண் தெரியாத பிள்ளைகளுக்கு தான் நல்ல மனப்பான்மை இருந்து நல்லபடியாக செய்யணும் எல்லோருக்கும் ஹெல்ப் பண்ணணும் அப்டிங்கிறது தமிழ்நாட்ல வந்து அவ்வளவா இந்த சிறப்பு மாணவர்களுக்கு வந்து பள்ளிக்கூடம் கிடையாது ஆனால் வந்து கும்பகோணத்தில் வந்து ரெண்டு ஸ்கூல் இருக்குது மனநிலை குன்றிய பள்ளின்னு ஒன்று இருக்குது அப்புறம் காது கேட்காத கண் கேட்காத பிள்ளைகளுக்குலாம் ஒன்று இருக்குது ஒன்று வந்து அந்த ரெண்டு இதுவும் வந்து சியுபி வந்து சியுபி அப்டிங்கிற ஒரு பேங்க் வந்து ஃபண்டை ட்ரான்ஸ்சேஷன் பண்ணுது அதுக்கான ஃப்ரீயான எஜுகேஷன் வந்து படிக்கிறாங்க